இப்போ எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேலாம் வந்து பார்த்தீங்கனா டீச்சர்ஸ் பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்குது ஏன்னால் இங்கே வந்து அவ்வளோக்கா வந்து எல்லாம் ப்ரைவேட்டில் வந்து அதிகமாக சேலரி தராங்க அப்படின் சொல்லிகிட்டு கவர்மெண்ட் செக்டாரில் வந்து அதிகமாக யாரும் வந்து சேர விரும்ப மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அதேமாதிரி தான் அப்புறோம் வந்து பார்த்தா ஸ்கூல் ஃபெசிலிட்டியும் வந்து மற்ற மற்ற சிட்டீஸை கம்ப்பேர் பண்ணும் போது இங்க கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறோம் வேலைவாய்ப்புன்னு நம்ம ஏ இளைஞர்களுக்குன்னு பார்த்தா வேலைவாய்ப்பு வந்து இங்கே கம்மியாக தான் இருக்குது ஏன்னால் இங்கே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணும் போது நமக்கு வந்து சேலரி வந்து ஹையா நமக்கு சிட்டி சைடு கொடுக்கற மாதிரி கொடுக்கறதில்ல சிட்டியில் வந்து ஸ்டாட்டிங்கே வந்து தேட்டி தெளசண்ட் தராங்கனா இங்கே ஃபிஃப்ட்டீன் தான் தராங்க அந்த ஃபிஃப்ட்டீனில் வந்து நமக்கு வந்து வீட்டு வாடகை அந்த ரெண்ட்டே வந்து ஐயாயிரமோ ஐயாயிரம் வருது அப்போ நமக்கு வந்து ரிமைனிங் நம்ம ஒரு பத்தாயிரம் சேவிங்ஸ் தான் சேவிங்ஸ்லேயும் நம்ம நம்ம நிறையா நம்ம வீட்டு செலவு போக நம்ம சேவிங்ஸ் வந்து கம்மியாக தான் பண்ண முடியும் அதனால் வந்து இங்கே கம்பனிஸும் வந்து அவ்வளோக்கா இல்லாதனால் நம்ம வந்து வெளியூர் வந்து சென்னை பெங்ளூர் இந்த மாதிரி வந்து நம்ம போக வேண்டியதாக இருக்குது அதனால் வேலைவாய்ப்பும் வந்து இங்கே கம்மியாக தான் இருக்குது இப்போ வந்து இந்த நிறையா கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸெல்லாம் இந்த ப்ரதான் மந்திரி வேலைவாய்ப்பு திட்டம் இந்த மாரிலாம் கொண் கொண்டு வரதுனால கொஞ்சம் இப்போ இருக்கிற இன் எங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கிது ஆனால் இருந்தாலும் சேலரி பற்றாக்குறைங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது அதனால் நாங்கள் வெளி இது வெளியூரோ இல்லை வெளிநாடோ அந்த மாதிரி போக வேண்டியதாக இருக்குது